இந்தியாவோடைய ஃபேஷன் தொழில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கறதா தான் நான் பாக்கிறேன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம மேற்கத்திய கலாச்சார ஃபேஷன் சென்ஸ் வந்து இங்கே வந்து வைடராக நிறைய இடத்துல பரவி இருக்குதான் அது நான் மறுக்கிறதுக்கில்ல ரொம்ப நம்ம இந்த சேம் டைம் வந்து பாரம்பரிய உடையும் இருக்குது மேற்கத்திய கலாச்சாரமும் இருக்குது ரெண்டுமே வந்து பேர்லலாக இருக்குது இருக்குதுன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்கிறேன் இந்த ஒரு விஷயத்த நான் நான் ஏற்றுக்காத ஒரு விஷயம் என்னென்னா மேற்கத்திய கலாச்சார உடைகள் அணிகிறவங்கள வந்து வேறு மாதிரி பார்த்துட்டு இவங்க வந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க இவங்க வந்து இதனால சமூகம் சீர்கெட்டுப்போகுது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து என் இப்போ எந்த ஒரு உடையும் எந்த ஒரு ஃபேஷன் சென்ஸும் வந்து யாரையும் பாதிக்கப் படுத்தல இது வந்து ஒரு பொதுவான விஷயம் அதாவது ஆடை பாதி ஆள் பாதி என்ற கான்செப்ட்டே எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு ஒரு ஒத்துவராத ஒரு விஷயம் தான் ஏன்னா எப்படியுமே ஒரு ஆடையினால ஒருத்தரை தீர்மானிக்கிறது ஒரு இது கிடையாது இப்போ நானே கூட வந்து ஏதோ ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு உடையை போட்டுக்கிட்டு போய் ஒரு கடையில் போய் என்ட்ட நிறைய காசே இருந்தாலும் அவன் என்ன மாதிரி ஒரு மாதிரி என்னை கேவலமாக தான் மதிப்பான் ஆனால் வந்து நான் நல்லா அப்படியே இப்போ ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு என்ட்ட கம்மியாக காசே இல்லை அப்படின்னு நான் போய் அந்த கடையில் போய் நின்றாலும் என்ன பயங்கரமாக ஏதோ பெரிய இவனை ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் வந்து அது அதனால் அதனால் என்னை அது ஒருமாதிரி போலியாக தான் இருக்குது அந்த மரியாதைலாம் எனக்கு ஏன்னா வந்து நம்ம நிறைய பாத்திருக்கோன்றதுனால நான் சொல்கிறேன் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆடையும் எல்லா இதுவும் வந்து அவரவர்களுடைய விருப்பம் தான் நான் ஆடை எங்கே எடுப்பேன் அதெல்லாம் எங்கே வாங்குவேன்னா என்னுடைய ஊர்லேயே தான் புதுசு புதுசாக வந்திருக்க டிசைன்ஸுலாம் எடுத்து தான் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்கணும்னு எல்லா வகையான ஆடையும் தான் இது பண்ணி பார்ப்பேன் அதாவது புதுவிதமான ஆடைகள் எந்த மாதிரி இருந்தாலும் அதை நான் ஒரு படத்தில் பாக்கிறோம் அந்தமாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா அந்த ஆடையெல்லாம் நான் வாங்கறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த ஆடை வாங்கி அது போட்டுக்கிட்டு அது ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி தான் சுத்திட்ருப்போம் ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு விருப்பம் அவ்வளோ தான் அதனால் அதில் எந்த ஒரு எல்லோருக்குமே அது தனிப்பட்ட விருப்பம் தான் அது வந்து நாகரீகத்தைலாம் மாற்றி நம்மளுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை மாத்துற கலாச்சாரத்துக்கும் ஆடைகளுக்கும் சம்மந்தமே இல்லை கலாச்சாரம் பண்பாடுலாம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிற விஷயம் தானே தவிர இதுக்கும் ஆடைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கான விஷயம் இதனால் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நம்ம விளைவிக்கலை இது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உடைய அணியலாம்ன்ற சுதந்திரம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன்